கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளூர் ஊடகம் நிறைய இருக்குது அதில் முக்கியமான தினத்தந்தி தினகரன் தேன்சிட்டு வார இதழ் மாத இதழ் இது எல்லாம் நிறைய இருக்குது அதில் நிறைய தகவல் ஆதாரங்கள்லாம் இருக்குது நிறையா உள்ளூர் ஊடகங்கள் உள்ளூர் நியூஸ்சும் இருக்குது வெளியூர் நியூஸு உலகலாவியல் நியூஸும் இருக்குது அதில் முக்கியமான என்ன சொல்கிறதுனா மழை புயல் வெப்பம் வெயில் இதைப் பற்றி நிறைய நியூஸ் வரும் அப்டேட் வந்துட்டுருக்கும் அதுக்கப்புறோம் குடும்ப விஷயோங்கூட வரும் சண்டை சச்சரவு மனவன் கனவி கொலை கொள்ளை திருட்டு இந்த நியூஸ்சாலாம் வரும் இது எல்லாம் நிறைய வரும் அப்புறோம் ஸ்டூடன்ட்டுக்கு தேவையான படிப்பு சம்மந்தமான விஷயோம் கூடம் வரும் எல்லாம் இப்போ தேன்சிட்டுலாம் நிறைய தலைவர்கள் பற்றி நியூஸு வரும் ஒவ்வொரு தலைவரோடய போட்டோ பிரிண்ட் பண்ணி அதில் அவருங்கள பற்றின நியூஸெல்லாம் போட்டுருப்பாங்க அது வந்து ஸ்டூடென்ட்டுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு அது மூலமாக அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் கூட கன்டெக்ட் பண்ணுவாங்க தேன்சிட்டு இதழ் மூலியமா இதில் டெஸ்ட் கன்டெக்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாருக்குது உள்ளூர் செய்தித்தாள்கள் தினத்தந்தி இதெலாம் இருக்கும் போது உள்ளூர் பற்றிய தகவலையும் நாங்கள் ஆப் மூலிமாவும் தெரிஞ்சிக்கிறோம் வே டூ நியூஸ் ஆப் வே டூ நியூஸ் ஆப் மூலிமா பார்த்தினா உள்ளூர் ஊட நியூஸ் பற்றி நிறையா தெரிஞ்சிக்கிறோம் முக்கியமாக எங்களுக்கு வந்து இப்போ மாடூர்னா பக்கத்தில் உயர்ஷொபுரோம் பாளையம் இதைப் பற்றின நியூஸ் எல்லாம் அதில் வருது அப்போ என்னென்ன நடக்குது போது எங்கள் உள்ளூரில் என்னான்ன விஷயோம் நடக்கிறது தெரியாதுனு தான் நாங்கள் வே டூ நியூஸ் ஆப் மூலம் தெரிஞ்சுக்குறோம் அதுக்கப்புறோம் ஊடகங்கள் அதிகம் கவனம் செலுத்தவேண்டிய விஷயங்கள்னா எங்கள் மாவட்டத்தில் நிறைய இருக்குது சால் ரோடு வசதியெல்லாம் சரியாக இல்லை ரோட்டில் வந்து பைப்பாஸ் ரோட்டில் ஒரு லைட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதெலாம் கொஞ்சம் வெளியில் தெரிவுபடுத்துலாம் தெரிவுபடுத்துனா அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாருக்கும் ரோடு போட்டாங்கனா இப்போ விளக்குலாம் போயிடுச்சுனா ரோட்டில் இருக்கிறது தான் முக்கியமான அவங்களுக்கு நிறைய வண்டியெல்லாம் போகுது வருதுனா அதுக்கு முக்கியமான விளக்கு அப்புறோம் ரோடு வசதியெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அது போட்டு கொடுக்குணும் அந்த விஷயத்த ஊடகங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது வந்து எங்களுக்கு ஊடகம் செய்யணுன்னு இதாக இருக்குது ஆதாரம் நிறையா இந்தியா ஸ்போட்ஸ் அக்கடமி தினத்தந்தி இதெல்லாம் இருக்குது அந்த உள்ளூர் ஊடக மூலம் வே டூ நியூஸ் மூலம் நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயோலாம் வே டூ நியூஸ் ஆப் மூலம் உள்ளூர் ஊடகத்தை தெரிஞ்சிக்கிறோம்